கரண்ட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது கொ குயிக்கா இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாமே இந்த கரண்ட்டு ரொம்பவும் உபயோகமாக இருக்குது இந்தக் கரண்டு ஆபத்து வந்து எப்படி என்ன ஏதுனு தெரிஞ்சிக்கிறதுக்கு மொதலில் வேறு அதை கரண்டில் வேலை செய்யுறதுக்குண்டான யோசனை இருக்கும்போது முதல் மெயின் ஆப் பண்ணிடணும் ஆச்சுங்களா மெயின் ஆப் பண்ணிட்டு அப்புறமேலு நீங்கள் எந்த வேலையும் தொடலாம் தைரியமாக தொடலாம் இல்லேனாக்கா ஷாக் அடிக்கும் ஷாக் அடிச்சாக்கா இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிரும் அப்போது உங்களுக்கு பாடி ரொம்ப வீக் ஆயிடும் முதல்ல உங்களுக்கு வேலையை ஆபத்தில்லாமல் தப்பிக்கணும்னால் முதல் மெயின் ஆப் பண்ணுங்க மெயின் ஆப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேலை பண்ணத் தோணுதோ அந்த வேலையை பண்ணுங்க இது ஆபத்து இல்லாமல் நடத்துகிற வேலை